அதாவது தற்போது தான் ரெடிமேட் வந்தது அதுக்கு முன்னெல்லாம் நம்ம த ப தையலெல்லாம் தைச்சி தான் போட்டோம் தைச்சி போடுறது ரொம்ப நாளைக்கு உழைக்கும் ரெடிமேட்டில் வர்றது ரொம்ப நாளைக்கு உழைக்காது இது தங்கிற மாதிரி உழைக்கிற மாதிரி ரெடிமேடு உழைக்காது ரெடிமேட் என்ன பாக்குறத்துக்கு தான் ஷோவாக இருக்குமே தவிர ஒ ஒரு ஆ ஒரு ஆறு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் போட்டோன்னே அந்த ஜாயிண்டு ஜாயிண்ட்டில் தையல் பிரிஞ்சுப் போடும் ஆனால் நம்ம எடுத்து தைச்சி நம்ம அழகு பார்த்து தைச்சி போடுறது அது ரொம்ப நாளைக்கு வரும் துணியும் நல்ல துணி வெரைட்டியும் நல்ல வெரைட்டி ரெடிமேடு வந்து வந்து அந்தளவுக்கு வெரைட்டி இருக்காது பார்க்குறத்துக்கு ஷோவாக தான் இருக்கும் ஆனால் அது ரொம்ப நாளைக்கு உழைக்காது அதனால வேண்டி பெரும்பாலும் தைச்சி போடுறது தான் அளவு கொடுத்து தைச்சி போடுறது தான் நல்லது